ஆ சொல்லுங்கள் உங்கள் பேர் விஹால் என்னைக்கு சார் வந்து இருந்திங்க சே என்ன ப்ராப்ளமாக ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஞாபகம் இருக்கு சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம்

ஆ ம் அப்படிங்ளா நான் கொடுத்த டேப்ளேட்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்திங்ளா வாமிட்டிங் ஏதாச்சும் இருக்குங்களா ம் என்ன ஃபுட் எடுத்துகிட்டிங்க ம் எவ்வளோ வாட்டி வாமிட் பண்ணிங்க காலையில் இருந்து அப்படிங்ளா சரி நீங்கள் இப்போ எங்கே இருக்கிங்க உங்களோட அட்ரெஸ் எங்கே இருக்கு ரொம்ப தூரமாக இருக்கிங்ளா ஹாஸ்பிட்டலில் இருந்து இல்லை வர முடியும்ங்ளா உங்களால் சரி நீங்கள் ஹாஸ் ஹாஸ்பிட்டல்க்கே வந்துருங்க ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்குலாம் அதில் நமக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க

ஆ சரி வாங்க ஓகே ஓகேபா வெல்கம்